பிரபஞ்சங்கிறது ரொம்ப பெருசு அதில் வந்து உலகங்கறது ஒரு சின்ன புள்ளி அந்த உலகத்தில் வந்து மனி மனிதர்கள் வாழ்ந்துட்டுதான் இருக்கிறாங்க அதே மாதிரி வேறு ஒரு உலகத்திலையும் மனிதர்கள் வாழ்க வாழ்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு பத்து பதனஞ்சு வருஷத்துல அங்கேயும் மனிதர்கள் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத வந்து அவங்க வந்து கண்டுப் பிடிச்சிருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்